எங்கள் ஊரில் வந்து கலாச்சாரனா அது வந்து இளைஞர் நாடகம் தான் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த கலாச்சாரம் அப்பறம் அது வந்து பொங்கலுக்கு மட்டும்தான் அதை வந்து எங்கள் ஊர்லலாம் போடுவாங்க அதை வந்து பாதுகாக்க வந்து ரொம்ப ரொம்ப பெரியவங்க வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாத்து வர்றாங்க அதனால உள்ளூர் கலாச்சாரத்தை வந்து எப்பயும் அழிக்கணுன்னு நாங்கள் வந்து நினைச்சதே கிடையாது அதனால உள்ளூர் கலாச்சாரத்தை வந்து இனி வர தலைமுறைகளும் எடுத்து பார்த்துப்பாங்கனு சொல்லி பெரியவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க